திருப்பூர் பனியன் தொழிலை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகளை கொண்ட நகரம் இங்கு உற்பத்தி ஆகிற பொருள் வந்து உள்ளூருக்கும் உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் போகுது இந்த திருப்பூரில் இரநூறுக்கும் மேலே க்ளோத்திங் ப்ராண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவர்களுடைய பொருள்களை வாங்கிட்டு போகறாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு குக்கிராமமாக இருந்து வளரந்து அதற்கு பிறகு நகரமாகி நகராட்சி ஆகி அப்புறம் மாவட்டம் ஆகியிருக்கு இது இங்கே வந்து அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்க கூடியதாக இருக்கு இங்கே ஏறக்குறைய எட்டு லட்சத்துக்கு மேலே தொழிலாளர்கள் இங்கே அவர்களுடைய வருவாய்யை ஈட்ட கூடிய ஒரு பெரிய தொழில் நகரமாக இருக்கிறது பதினெட்டு ஸ்டேட்லருந்து இங்கே வந்து வேலை பார்க்கறாங்க அதேமாதிரி இருபத்தி அஞ்சு மாவட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்களில் இருந்து இங்கே வேலை பார்க்கறாங்க இது ஒரு வேலைக்கான ஒரு ஒரு நல்ல நகரம் இங்கே அநேக தொழிற்சாலைகள் இருப்பதுனால வேலைக்கு இங்கே பஞ்சம் இல்லாம இருக்கும் இப்போ கொஞ்சம் காலமாக இங்கு இங்கே உள்ள தொழிற்சாலைகளுக்கு வந்து நிறைய சவால்கள் வந்துக்கிட்டுருக்கு அதில் முதல் சவால் ஜிஎஸ்டி பிரச்சனை ஜிஎஸ்டினால நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முடக்கி வைக்கபட்டுருக்கின்றன ரெண்டாவது பிரச்சனை இப்போ ரீசென்ட்டாக இருக்குறது பஞ்சுக்கு வில வந்து ஒரு நிர்ணயமாக இல்லை அது மேலே ஏறுறதும் இறங்குறதுமாவே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஒரு சட்டையை தரேன் ஒரு சட்டையை தயாரிக்கிற கம்பெனி வந்து ஒரு விலையை அவர்களால் நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்காது மூன்றாவது வந்து மின்சார பிரச்சனை மின்சாரத்தினுடைய கட்டணம் வந்து எக்கச்சக்கமாக ஏறிப்போயிருக்குது அதை வந்து சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டுருக்கறாங்க தொழில் செய்யறவங்க இப்போ நாலாவது வந்து இப்போ கொரோனாவுக்கு பிறகு நிறையா ஆடர்ஸ் இல்லை அதுக்கு ஒரு காரணமாக சொல்லுறாங்க அந்த மேலை நாடுகள்ளையும் அவர்களுக்கான வாங்கும் சக்தி வந்து குறஞ்சி போயி இருக்கு அதனால் கொரோனா டைம்மில் விற்காத பொருள்களையெல்லாம் இப்போதான் நாங்கள் விற்றுக்கிட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது அதுவும் நியாயமாகதான் படுகிறது அப்புறம் இன்னோன்று லோக்கலில் வந்து தொழிலார்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அப்படின் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கான போதுமான சம்பளமாக இருக்காது ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் சமூக நலத்திட்டங்களில் பதிவு செய்யாம இருப்பாங்க இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சவால்களாக நான் பார்க்கிறேன்